இல்லை இப்போ கைவினைப் பொருள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூடை அப்புறோம் சட்டி ரெயான் நகரில் சிறுமுக லைன் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா புடவ த இது பட்டுப் புடவைக இதெல்லாம் நெய்கிறவங்களா தான் இருக்கிறாங்க இப்போ தலைமுற தலைமுறைங்கன்னா அப்படிங்கன்னா ஒரு தலைமுற அப்படிம் போது அது தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்களும் செய்வாங்க தலைமுறையினா இப்போ நம்ம கூட பசங்க அந்த தொழில் பழகலாம் திடீர்னு வந்து பள்ளிக்கூடம் போகிறவங்களும் இருப்பான் தலைமுற தலைமுறைக்குனா எப்படி வரும் உங்களுக்கு தலைமுறைக்கெல்லாம் தலைமுற தொழில்னு கற்று கொடுத்தா தான் அந்த தலைமுறை செய்ய முடியும் இப்போ கூட தொழில்னா கூட தொழில் செய்வாங்க ரெண்டாவது சட்டி பானை செய்கிறவங்களும் இருக்காங்க ரெகான் நகரில் சிறுமுக பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு நெய்கிறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு தலைமுற ஒரு தொழிலுக்கு ஒரு தலைமுற இருக்கும் அது ப படிக்கின்றவங்களும் இருக்குது அது பழகிக்கிட்டால் அது அவங்க தலைமுற வரும் தலைமுறை இல்லாமல்னா அதோட பாதி போகிறதும் இருக்கும் பாதி வர்றதும் இருக்கும் வேறு ஒன்றும் செய்ய முடியாதுங்க